இன்றைய காலத்தில் குழந்தை விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சதுமே கொக்கோ தான் அதிகமாக விளையாடுகிறாங்க கொக்கோ விளையாடுகிறாங்க பேஸ்கெட் பால் விளையாடுகிறாங்க டென்னிஸ் விளையாடுகிறாங்க பேட்மிட்டன் விளையாடுகிறாங்க இந்தமாதிரி புதிய புதிய விளையாட்டுகள் நிறைய அறிமுகமாகிட்டே இருக்குது புதுசு புதுசாக கண்டுபிடுச்சி கண்டுபிடுச்சி விளையாண்ட்டு இருக்காங்கள் நிறையா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கனா அதிகமாக ஆர்வம் காட்டுறது கொக்கோல காட்டுறாங்க கொக்கோ அதுக் அதுக்கடுத்தமாதிரி பார்த்திங்கனா இதில் காட்டுறாங்க பேஸ்கெட் பால்ல காட்டுறாங்க டென்னிஸ்ல காட்டுறாங்க அதுக்கப்புறம் கால்பந்துலையும் நிறைய பேர் விளையாண்டு இருக்காங்கள் நிறைய பக்கம் ஜோன்ஸ் பள்ளியில பள்ளி க பள்ளி படிக்கிற இடத்திலருந்து எல்லா பக்கமும் வெளியே கூப்பிட்டு நல்ல விளையாட்டு காட்டுறாங்க கொக்கோலாம் நிறைய விளையாட்டு காட்டி அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது புதுசாக விளையாடணும்னால் கொக்கோ வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க